தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தொழில்நுட்பத்துக்கு வெற்றிக்கு காரணம் வந்து முக்கியமானது வந்துட்டு ஏஐ மட்டும் தான் ஏஐங்கிறது வந்துட்டு ஆர்டிபிசியல் இன்டெலிஜெண்சுன்னு சொல்லுவாங்க அது மட்டும்தான் இப்போ வந்துட்டு வெற்றிகரமாக வந்துட்டு போய்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலயுமே ஏஐ தான் எங்கே பார்த்தீங்கனாலும் ஏஐ தான் ஒரு இதுக்கு போனீங்கனாலும் அங்கே வந்துட்டு ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கனாலும் ஏஐ தான் அங்கே வந்துட்டு பில் போடுறது அந்த மாதிரி இடத்துலல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ தான் எல்லா இடத்துலையுமே இப்போ ஏஐ தான் வந்திருக்கு அது தான் இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு வெற்றிக்கான காரணம் இப்போ எலெக்ட்ரிக் வெகிக்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஏஐ தான் இருக்குது அது வந்து ஆட்டோமெட்டிக்காக அதுவே ரோடை டிவேட் பண்ணிகிட்டு போகிறது ஆட்டோமெட்டிக்காகவே ஓட்டிக்கிறது அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் அப்படிங்கும் போது வந்து தொழில்நுட்பத்துக்கு வந்து இது தான் ஃபர்ஸ்ட்டு வெற்றி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போதுனு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல இப்போ அந்த ஏஐ யூஸ் பண்ணுறாங்க அது வந்துட்டு ரொம்ப ஒரு வெற்றிகரமான ஒரு சாதனை தானே